வின்னர்ஸ் மேஸிரிங் மேஸ்திரிங்களா நாங்கள் இங்கே பு பங்களாபுதூர்லிந்து பேசுறேங்க வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணி தருவிங்களா

ஆ உப்புபாலயத்தில் இருக்கேன் ஓ ஒரு ஹால் இருக்குதுங் ஒரு கிச்சன் இருக்குது அப்புறோம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அப்புறோம் ஒரு சாமி ரூம் இருக்குதுங் அப்புறோம் ஒரு பாத்ரூம் இருக்குதுங் இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கொஞ்சம் வெளியே வ கிச்சனுங்கந்து அந்த கிச்சன் பக்கத்தல டைல்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்புறோம் பெட்ரூமில் வந்து ஷெல்ஃப்ஃபெல்லாம் வைக்குணும் கொஞ்சம் அப்புறோம் சாமிரூமில் கொஞ்சம் கதவு இல்லை கதவு வைக்குணும் அப்புறோம் ஆ டோர் வைக்குணும் அப்புறோம் இ ஒரு பெட்ரூமில் க டோர் இல்லை அதுக்கும் டோர் வைக்குணும் ஆமாங்க அப்புறோம் வந்து பாத்ரூம்க்கு வந்து டைல்ஸ் ஒட்டணும் ஆமாங்க இப்போ ஒரு ரூம்முக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ ஆகும் ஆ ஓகே

ஆ ஓகே ஆ ஓகே அதை எத்தனை நாளில் பண்ணி முடிப்பிங்க ஆ ஓகே ஆமாங்க ஆ சரி ஆ ஓகேங்க ஆ சரி

ஆ ஓகே ஆ அவ்வளோதாங்

நெக்ஸ்ட் மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு மந்த்து வருவிங்களா ஆ ஓகேங்க அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆ ஓகேங்க